ஹலோ வசந்த் ஜுவல்லரிங்களா ஹலோ வசந்த் ஜுவல்லரிங்களா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நகை எடுக்கணும் இந்த மாடல் வச்சுருக்கோம் இந்த மாடலுக்கு வந்து நீங்கள் செஞ்சுக் கொடுத்தா போதும் ஒரு பத்து பவுன்னு வேணுமாம் இன்னைக்கு ஒரு கிராம் எவ்வளோ சார் ஓகே சார் ஓகே சரிங்க சார் உங்கள் கடை எதுக்கிட்டே கடை எதுக்கிட்டேங்க சார் இருக் இருக்குது

ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் உங்கள் நம்பர் இதுதானுங்களா சரி சார் எப்போ சார் ரெடி ஆகும் கல்யாணம் அடு அடுத்த மாதம் வச்சுருக்கோம் ஆ சரி ஓகே சார் சரி சார் நான் நாளைக்கு நேரில் வந்து பார்க்குறேன் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ ஓகே சார்